ஆ சொல்லுங்க கேட்கல சரியாக கேட்கல ஆமாம்பா ஒர்க் ஷாப் தான்பா சொல்லுங்கபா ஆமாம்பா ஆமாம்பா சொல்லுபா ம் ம் சரிபா சரிபா ஓகேபா

ம் ம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாகப்பா நம்ம இப்போ நிறையாவே அட்வான்ஸாகவே பண்ணிகிட்டுருக்கோம் ஆல்ரெடி நான் உங்கள் சைட்டுக்கு வந்து நான் செக் பண்ணியிருக்கேன் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே உங்கள் வீடு இருக்குது ரைட்டுங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஜன்னல் ஃப்ரண்ட்டு கேட்டு வால் கேட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க அன்னிக்கு நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டுதான் வந்தேன் ஆ அது தான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த ஃப்ரண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் போட சொல்லியிருந்தாங்க ஏன்னால் அது ஃப்ரண்ட்டு போஷகிறதுனால கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டீல் தான் அது நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியில் நல்லா டிசைனாக பண்ணி போட்டிருக்கலாம் மெட்டீரியல் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா இ இரும்பு வந்து கிலோ நாற்பது ரூபா இப்போ ரேட் போய்கிட்டுருக்கு ஆ நீங்கள் நம்ம கடைக்கு போனோம்னால் ஸ்டீல்லு ஸ்டீல்லும் அதே மாதிரி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இப்போ இருக்குது நம்ம கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தோம்னால் அழகாக நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டில் நீங்கள் என்ன டிசைன் பார்த்து சொல்கிறீங்களோ அந்த டிசைன் அழகாக செஞ்சு நாங்கள் கொடுத்துடுவோம் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் அறுபத்தஞ்சாயிரம் முதல் எழுபதனாயிரம் வரைக்கும் வரும் மெட்டீரியல் காசு ப்ளஸ் லேபர் வந்து இருக்குது ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் இப்போ ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக் கொடுத்துர்லாம் ஆமாம் இருபத்தஞ்சி நாளில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துர்லாம் ஆ இதில் நெ நிறையா அட்வான்ஸு மாடலும் நாங்கள் பண்ணித் தரோம் எங்கள்கிட்ட நீங்கள் பண்ணுறதுல வெளியில் வேறு தெருவில் பண்ணுறதுக்குள்ள பெரிய இரும்பு கேட் மட்டும் போட்டுக் கொடுத்துடுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இரும்பு கேட்டில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டில் லாக் சிஸ்டமெலாம் பண்ணித் தரோம் லாக் சிஸ்டம் நம்ம இப்போ பூட்டுறோம் பார்த்தீங்களா அந்த பூட்டெல்லாம் இல்லாமையே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாகவே எல்லாமே பண்ணித் தரோம் நம்ம மொபைலில் எப்படி பின் பின் போட்டு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து கேட்டில் வந்து பின் ஒடிபி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்ம சிஸ்டம் பண்ணிக் கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு வேணுனாலும் அது ஒரு அட்வான்ஸாக நம்ம இதிலேருந்து நம்ம வெல்டிங் ஷாப்லேருந்து நம்ம பண்ணித் தரோம் அது ஃப்ரீயாக அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் எப்போது உங்களுக்கு போடணும்னாலும் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் வந்திங்கன்னால் நம்ம வீட்டுக்கு நம்ம ஷாப்புக்கு வாங்க ஷாப்புக்கு வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னால் அதை அழகாக நம்ம உங்களுக்கு அழகாக பக்காவாக பண்ணிக் கொடுத்துடுவோம் சரிங்க ஓகேங்க வாங்க